தொழில் வணிகம் அப்படிங்குறது வந்து உள்ளூரில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் மொழியத்தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்குறத நான் வந்து வழிமொழிகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தமிழ்மொழியில நம்ம பயன்படுத்துனா தான் அது நம்ம உள்ளூரில் நடக்கிற வியாபாரம் அப்படிங்குறது வந்து மக்களுக்கு புரிய வரும் இல்லையின்னா இப்போ உள்ள மக்கள் காலத்துலந்து எப்படி சொல்லுறதுனா வெளியூரில் இருந்து தான் இங்கே வந்து வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை இது நம்ம தமிழ்நாட்லயே உற்பத்தி செஞ்சது இல்லை வந்து நம்ம வடிவமைச்சது இந்தமாதிரி நெனச்சு நம்ம தமிழ்ல பேசணுமே தவிர வேறு வேறு எந்த மொழிலையும் பேசக் கூடாது